எனக்கு நான் எடுத்த ஃபோட்டோலேயே ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் அக்கா வீட்டில் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்திருப்பேன் அந்த ஃபோட்டோவில் வந்து நான் பிளாக் கலர் சுடிதார் போட்டுருப்பேன் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரெட் பிக்சர் வந்து அந்த ஃபோட்டோ தான் அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து என் தங்கச்சி செல்லில் எடுத்ததுனால எனக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்கவே இல்லை கடைசியில் ஒருநாள் அவள் செல்லில் இருந்து என் நம்பருக்கு வந்து அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அப்போ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிருந்தாள் நானும் என்ன கமெண்ட்டுனு தெரியலைனு எடுத்துப் பார்க்க எப்போதுமே வந்து நீ ஒரு அழகு அப்படினு சொல்லி போட்டுருந்தா எனக்கு அந்த ஃபோட்டோ அதனால ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பெண்ட் எந்த பார்த்டே எது வந்தாலும் அந்த ஃபோட்டாவை ஸ்டேட்டஸில் வைப்பாங்க இப்போ ரீசென்டாக அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகிட்டு நானே எல்லோர் செல்லுலேயும் அந்த ஃபோட்டோவை தேடி பாக்கிறேன் கிடைக்க மாட்டுக்கி எப்போதுமே நம்மளுக்கு பிடித்த ஒரு ஃபோட்டோ டெலிட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுமாதிரி அந்த ஃபோட்டோ திருப்பி யார் செல்லாட்டியும் இருந்து எனக்கு சென்ட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எதார்த்தமாக ஒரு வீடியோவில் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோவை இப்போ ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோ எனக்கு கெடைச்சிட்டு